ஆ சொல்லுங்கள் என்ன வேணும் ஓகே இப்போ என்ன ஸ்டோர் ரூம் உங்களுக்கு வந்து கட்டணும் அந்த ஹாலை வந்து கம்மி பண்ணிவிட்டு அதுதானே சொல்லுறீங்க செலவெலாம் கம்மியாகதான் ஆகும் அது பிரச்சினை இல்லை உங்கள்கிட்ட என்னென்ன கையில ஜாமான் வச்சுருக்கீங்களா இல்லை நம்ம புதுசாக எடுக்கிற மாரி இருக்குமா ஜல்லியெலாம் தேவைப்படாது மண் சிமெண்ட்டு ஓகே யா உங்கள் ஸ்டோர் ரூமில் என்ன ஹாலில் கல் போடணுங்களா செல்ஃப் அந்த மாதிரில்லாம் வைக்கணுமா ஓகே ஆ சரி ஓகே அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மண் கல் சிமெண்ட்டு இது மூணுக்கும் சேர்த்து ஒரு சவன்ட்டி தௌசண்ட் ஆகும் அப்புறம் பேலன்ஸ் ஆள்க்ளாஸ் கல் அது பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயர ரூபா ஆகும் அப்பறம் லேபர் சார்ஜ் லேபர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா அதுக்கொரு பத்தாயிரம் என் என்னோடய சார்ஜ் அதுக்கொரு ஃபை அஞ்சாயிரம் ஆயிடும் அவ்வளோதான் இந்த வாரத்தில் ஆரமிச்சிடலாங்களா இல்லை அடுத்த வாரம் பண்ணிக்கலாமா சரி ஓகே நான் அப்போ அடுத்த வாரமே ஆரமிச்சுக்கலாம் நான் போன ஆ ஓகே முடிச்சிடலாம் பிரச்சனை இல்லை நீங்கள் அமௌன்ட் மட்டும் கொஞ்சம் ரெடி ரெடி பேமெண்ட்டா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க

லேபர் சார்ஜ்

நான் முடிக்கிறத்துக்கு எனக்கு வந்து எப்படியும் ஒரு ஒன் மன்த் ஆகும் எப்படியும் பொருளெலாம் கொண்டு வந்து போட்டு அது வந்து ஒன்று ஒன்று கொஞ்ச கொஞ்சமாக தான் பண்ணி ஆகணும் ஒரு மாதம் ஆயிடும் ஆல்ரெடி நான் பண்ணிகிட்டு இருக்கற வேலையும் எனக்கு இருக்குது அதையும் நான் பார்த்துதான் ஆகணும்

ஆ சரி அதெல்லாம் பிரச்சனை இல்லை அட்வான்ஸெலாம் தேவையில்லை நம்ம வேலை முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிணா ஓகே அது வந்து டிலே ஆயிட கூடாது ஏன்னால் கூலி ஆளுங்களுக்கு சம்பளம் போகணும் நமக்கு பேமெண்ட் லேட் ஆனால்கூட பிரச்சனை இல்லை அவங்களுக்கு கொடுத்தாதான் என்னால் அடுத்த தேவைக்கு அவங்களை வேலைக்கு கூட்டி போக முடியும் அதனாலதான் சொல்கிறேன் சரி அது ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ப எழுப்பிடலாம் வேறு ஏதாச்சும் ஆல்ட்ரேட் பண்ணறது இருக்குதுங்களா வீட்டில் ஸ்டோர் ரூம் மட்டும் போதுங்களா அப்புறம் அந்த ஸ்டோர் ரூம்லியே உங்களுக்கு வாசப்படி அதெல்லாம் சொல்லிட்டிங்களா இல்லை நம்பதான் பண்ணனுமா ஆ சரி ஓகே பண்ணிடலாம் விடுங்க ஆ ஆ சரி பாருங்கள் ஆ